வாழ்க்கையில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கலை சிறப்பாக அமைய உள்ளது ஒரு ஒருத்தர் கலையில் ஓவியக்கலை சிற்பக்கலை மற்றும் பல வகையான கலைகள் உள்ளது அக்கலையில் ஒவ்வொருவரும் ஒரு அவருடைய தனி சிறப்பு பெற்று அக்கலையில் சிறந்து விளங்குவார்